பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இரண்டு பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபது இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தி ஐந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினாறு இரபத்தெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு